ஆ ஹலோ சார் சார் நான் ஒரு ப்ரீ வெட்டிங்க்காக ஒரு ஆல்பம் போடணும் அதுக்காக நான் காண்டக்ட் என்னோட ஃப்ரெண்டு கிட்டே கேட்டேன் சார் அவங்க உங்களை ரெஃபெர் பண்ணாங்க நல்லா பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப்ஸ் ஆல்பம் சார் இருக்குது ஓகே சார் எனக்கு கரிஷ்மாவில் தான் வேணும்

இல்லை எனக்கு கரிஷ்மா தான் வேணும் ஏன்னா அதோட பிக்ச்சர் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால எனக்கு கரிஷ்மா தான் வேணும் எனக்கு ஒரு பக்கத்தில் எத்தனை ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அதில் இல்லை ஒரு நல்ல வியூவ் வேணும் அப்படின்னா எத்தனை ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ மேக்சிமம் அஞ்சு ஃபோட்டோ ஓகே சார் ஓகே சார் நல்லது ஆ நீங்கள் இதில் கம்மி பண்ண முடியும்ங்களா எதாவது ரேட்டு கம்மி பண்ண வாய்ப்புருக்குங்களா ம் ம் ஓ சர்விஸ்ஸு சர்விஸ் சார்ஜ் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு ஆல்பத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் கேக்குறிங்ளா ஓகே சார் நல்லது சார் நான் வீட்லையும் டிஸ்க்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட கூப்பிடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் எனக்கு வந்து கம்மிங் சன்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு சன்டே சார் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் சார் ஏன்னா நீங்கள் இப்போ பண்ணுறத பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு ஆடர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்போம் நாங்கள்

இல்லை அதே அதனால் தான் என்னோட ஃப்ரெண்டும் உங்களை ரெப்ஃபெர் பண்ணாங்க ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் நல்லபடியாக பண்ணி கொடுங்க ஓகே சார் தேங்க் யூ சார்